நான் வந்து காலையில் எந்திரிச்சதும் மூஞ்சி கழுவிட்டு ஒரு ஒரு ஒரு மணிநேரம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஓட ஆரம்பிப்பேன் நான் ஓடுறதுனால எனக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக ஓடிட்டிருக்கு நான் கொஞ்சம் ஆரோக்கியமாகவே இருக்கேன் நான் கொஞ்சம் பலம் பலவீனமாக இருந்த நான் முன்னாடி இப்போது வந்து அந்த பலவீனமாக இருந்ததனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது நான் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வேலை செய்றதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது நான் ஓடுறதுனால அதனால் இதுக்கு எல்லா காரணமாக இருந்தது இந்த நான் டெய்லியும் காலைல சாயந்தரம் ஒரு ஒன் ஹார் ஓடுறது அந்த பயிற்சினால் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஹெ ஹெல்ப்பாக இருக்குது